வணக்கம்மா ஓகேம்மா மேம் உங்களுக்கு எவ்வளோ ரேட்டில் வேணும்ன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும் மேம் ஓகே மேம் மேம் டுவெண்டி தவுசண்ட்ல ஒன் பிளஸ் நாடுண்ட்டு மேம் புது மொபைல் இப்ப வந்துருக்கு லாஞ்ச் ஆயிருக்கு ஃபைவ் ஜி அது இருக்கு மேம் அப்புறம் லாவா பிளேஸ் ஃபைவ் ஜி இருக்கு மேம் அப்புறம் ஒன் பிளஸ் நாட் ஈசிண்ட்டு இன்னொரு இது மேம் இருக்கு ஒன் ஒன் ப்ளெஸ்லியே அதுவும் ஃபைவ் ஜி மேம் அப்புறம் சேம்சங் எஸ் டுவென் கேமரா குவா கேமரா குவாலிட்டி வேணுமா மேம் மேம் உங்களுக்கு ஒன் சாம்சங்கில் சூப்பராக இருக்கும் மேம் சாம்சங்கில் கேலக்சி எம் தேட்டினில் சூப்பராக இருக்கும் மேம் குவாலிட்டி மேம் அது வந்து பிஃப்ட்டீன் தவுசண்ட் வருது மேம்

ஆ இருக்கு மேம் ஒரு நிமிஷம் மேம் மேம் ரியல்மி நார்சூ என் பிஃப்டி ஃபைவ்ன்னு ஒன்று வந்துருக்கு மேம் அது வந்து லெவல் தவு லெவல் தவுசண்ட் வரும் மேம் மேம் அது ஃபோர் ஜிபி ரேம் மேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் மேம் ரியல்மி லெவல் ப்ரோ ஃபைவ் ஜி ஒன்று இருக்கு மேம் வேணுமா மேம் மேம் அது வந்து ஒரே ஒரு கலர் தான் மேம் கோல்டன் கலரில் இருக்கு மேம் உங்களுக்கு ஆமல் டிஸ்ப்ளேவும் இருக்கு ஆமல் டிஸ்பிளே இருக்கு மேம் ஒன் டுவெண்டி டூ எம்பி கேமரா இருக்கு மேம் பேக்கு ஃபரெண்ட்டு தேட்டி டூ எம்பி இருக்கு மேம் மேம் ஸ்டோரேஜ் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி மேம் மேம் கோல்டன் இருக்கு பிளாக் இருக்கு மேம் மேம் ப்ளூவில் வேணா கிடைக்கும் மேம் ஒயிலட்டுலாம் ரொம்ப ரேரு மேம் கிடைக்கிறது மேம் எ ஆனால் ரியல்மி டென்னுண்ட்டு ஒன்று இருக்கு மேம் ஃபிஃப்டீன் தவுசண்ட் வரும் மேம் அது ஒயிலட் கலரில் நீங்கள் கேட்ட மாதிரி இருக்கு மேம் மேம் ஃபைவ்ஜி வந்து ப்ளூவில் வேணா இருக்கு மேம் ஒயிலட் கிடைக்கிறது கஷ்ட்டம் மேம் ரேரு மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேம் மேம் ஒரு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் கண்டிப்பாக மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்